ஆமாம் ஆமாம் சார் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் தான் சார் விற்கிறோம் ஓகே சார் எந்த டேட் சார் உங்களுக்கு என்ன மாசம் அது சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஆ ஓகே சார் பால் ஐம்பது லிட்ரு ஓகே சார் பால் வந்து ஒரு லிட்ரு வந்து ஐம்பது ரூபா விற்கிறோம் சார் நாங்கள் அதுக்கப்புறம் தயிர் தயிர் எவ்வளோ சார் உங்களுக்கு வேணும் நீங்கள் மொத்தமகா சொல்லுங்க சார் டிஸ்கவுண்ட்டில் மொத்தமாக பண்ணிடுறேன் ஓகே சார் வே போட்டதுக்கப்புறம் நீங்கள் லிஸ்ட்டு வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேங்க சார் நீங்கள் நான் வந்து லிஸ்டு படி நான் உங்களுக்கு ரேட் அனுப்புகிறேன் சார் ரேட்டு படி உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபஃப்டி லிட்டரு வாங்குறீங்க சார் உங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ண்ண கொடுக்குறன் சார் அதுக்கு கம்மிய உங்களுக்கு வேணுன்னா உங்களுக்கு ஆர்டரு பொருத்து வேணால் கம்மி ஆாகும் சார்

ஆ சார் எல்லா குவாலிட்டியாக தான் சார் இருக்கும் உங்களுக்கு இல்லை சார் நாங்கள் மார்னிங் விடிக்கால்ல கறந்த பாலை எல்லாத்தையும் அதெல்லாம் முன்னாடி நாள் மேனேட் பண்ணது தான் சார் தயிர் எல்லாமே அதனால் உங்களுக்கு எல்லாம் ஃப்ரஷ்ஷா தான் வரும் அதனால் குவாலிட்டியிலே எதுவும் குற வராது உங்களுக்கு டெலிவரி நாங்கள் ஃப்ரியாக பண்ண கொடுத்துறோம் சார் டெலிவரி உங்கள் ஃப்ரீ தான்ங்க இருக்கிற நீங்கள் எந்த ஏரியா சார் டெலிவரி பண்ணுறது ஃப்ரீ கேட்குறேன் கொல்லிமலை சைடா சார் ஓகே சார் அதெல்லாம் நாங்கள் டெலிவரி ஃப்ரீயாக தான் சார் பண்ணி தரோம் நாங்கள் ஒன்லி நாங்கள் ப்ராடக்டை மட்டும் தான் காசு வாங்குவோம் டெலிவெரியெலாம் ஃப்ரீ தான் சார் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன் சார் உங்களுக்கு ரேட்டு நீங்கள் வந்து எனக்கு என்ன எவ்வளோ வாங்குணன்ன சொல்லிட்டு வாட்ஸ்அப் பண்ணுறன் சார் நான் உங்களுக்கு ரேட்டு வாட்ஸ்அப் பண்ணுறேன் நாளைக்கு மார்னிங் நீங்கள் நேரில் வந்து எவ்வளோவ்ளோ வேணுமோ நான் பார்த்துட்டு ரேட்டு பேசிட்டு போயிடுங்க சார் ஓகே சார் ஆ நீங்கள் ஃபுல் சார்ஜஸ் வாங்கிக்கோங்க சார் ஓகே சார் தேங்க் யூ சார் ஆ தேங்க் யூ சார்